என்னங்க வணக்கம் நான் உங்கள்கிட்ட என்ன டிஃபன் நான் உங்களுக்கு ஆ உங்கள்கிட்ட ஆட்ரு கொடுத்துருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன டிஃபனை மாற்றி வாங்கினு வந்து கொடுத்துருக்கிறீங்க இது எப்படிங்க நான் உங்களுக்கு எனக்கு ரெண்டு தோசை வேணும் அதுமட்டுமில்லாம ரெண்டு பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் அந்த தோசையில் நீங்கள் மசால் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி வேறு மாற்றி கொடுத்துருக்கிறீங்க அது மட்டுமில்லாமல் பூரி கேட்டேன் நீங்கள் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறீங்க இது எப்படி இது தவறு தானே அப்போ நான் ஆட்ரு செய்த உணவுக்கு மட்டும் தான வந்து என்னால் பணம் தர முடியும் நீங்கள் இப்படி மாற்றி ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னால் அதுக்கு எப்படி நான் வந்து பொறுப்பாவேன் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக் கொடுத்த அந்த உணவு பொருளுக்கு நான் எப்படி பணம் தர முடியும் அதனாலே நீங்கள் செஞ்ச தவறுக்கு எனக்கு நான் என்ன ஆட்ரு சொன்னேனோ அந்த உணவு எனக்கு நீங்க மாற்றிக் கொண்டு வந்து கொடுத்துருங்க அதனாலே நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆனா எனக்கு நான் ஆட்ரு பண்ணிணது மட்டும் தான் எனக்கு வேணும் ஏன்னால் இதுக்கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏன் தரேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்தில் அங்கேருந்து கடையிலிருந்து நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் வரைக்கும் வந்து நீங்கள் வண்டியில் வந்துவிட்டு போகிறீங்க அப்படி வந்துட்டு போகும் பொழுது அதனுடைய அந்த எரிபொருள் தேவைக்காக அந்த முதல் முறையாக இருக்கும் போது உங்களுக்கு உங்கள் நீங்கள் நீங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனத்துலிருந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் வரும்பொழுது அவங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து கடிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான அந்த அந்த எரிபொருள் தேவைக்கான பணத்தை உங்களுடைய சம்பளத்துலிருந்து தான் பிடிப்பாங்க நான் அது கூட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு நீங்கள் வந்து நான் ஆட்ரு பண்ணிண அந்த உணவுதான் எனக்கு வேணும் அதனால எனக்கு வந்து மூணு தோசையும் ரெண்டு பூரியும் வாங்கிட்டு வந்துருங்க எப்பொழுதுமே இந்த மாதிரியான முக்கியமான பணிகளில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஏற்படக்கூடாது ஏன்னால் நீங்கள் உணவு வாங்கிட்டு இந் அந்த சாலையில் வேகமாக அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வருவீங்க அந்த மாதிரி வரும்பொழுது நிறைய பேர் எல்லாம் வா அந்த சாலைகளில் போய் வந்து போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற சூழ்நெல இருக்கும் பொழுது அந்த வாகன வேக அந்த வாக அந்த வாகனத்தில் வேகமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நம்ம வந்து ஆட்ரு பண்ணக்கூடிய உணவு என்ன சொல்லியிருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சரியான உணவுப் பொருள் தான் நமக்கு கடையில் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வரது தான் மிகவும் ஒரு சிறந்த ஒரு பழக்கமா இருக்கும்னு என்னுடைய கருத்தை நான் வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் மாற்றிக் கொண்டு வந்துருக்கக் கூடிய இந்த ஆனியன் ரோஸ்ட்டையும் இந்த சப்பாத்தி இதை வந்து கொண்டு போயி திருப்பி கடையிலேயே கொடுத்துருங்க எனக்கு நான் ஆட்ரு பண்ணிண பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அதில் பூரிக்கு எனக்கு மசால் ரோஸ்ட்டும் வேணும் ஸாரி அந்த பூரிக்கு எனக்கு மசாலும் வேணும் அதே சமயத்தில் சட்னியும் வேணும் இந்த தோசைக்கின்னு பார்த்திங்கனா சாம்பாரும் வேணும் சட்னி ரெண்டுமே வேணும் அது கூட இந்த தக்காளி சட்னி புதினா சட்னி இருந்தால் கூட அதுக்கும் வாங்கிக்கோங்க